ஹலோ

ஆ சொல்லுங்க மேம் ஆமாம் மேம் ஏசிக்கு வந்து கொஞ்சம் கூலிங் ரொம்ப பவர் கம்மியாக இருக்குது அடிக்கடி இப்படி தான் ஆகுது மேம் அது அப்படியா மேம் ஆ ஓகே மேம் அது மாதிரி கொஞ்சம் ஓல்டேஜ் பவரும் கொஞ்சம் கரெண்ட்டும் நிறைய இழுக்குது மேம்

ஆ ஓகே ஆமாம் மேம் எனக்கு இன்னொரு ரூமுக்கு கொஞ்சம் ஏசி போட வேண்டியது இருக்குது எந்த மாதிரி ஏசியெலாம் வாங்கலாம் மேம் ஒரு ஒரு மினி ரொம்ப லோவாக போகவும் வேணாம் ஹையும் வேணாம் மேம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பாருங்களேன் நல்ல ப்ராண்ட்டாக ஆ ஓகேங்க

மேம் ஓல்டேஜெலாம் எப்படி மேம் கரெண்ட்டெலாம் அதிகமாக எப்படி இழுக்குங்கறதா இல்லை நார்மலாகவே இதை விட கம்மியான இதாக க வோல்டேஜு பவரெலாம் இழுக்குமா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஆஃபர் எதாவது இருக்குமா ஏசிக்கு என்ன மாதிரி ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நாங்களே வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துடுவீங்க அப்படி தானே மேம் ஓகே மேம் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க என்ன மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ தேங்க் யூ மேம் ஆ